நாங்கள் மற்ற மாநிலங்கள்னால் நாங்கள் வந்து டெல்லி போயிருக்கோம் ஆக்ரா போயிருக்கேன் அப்புறோம் இது டெல்லி ஆக்ரா ஜெ ஜெய்ப்பூரெல்லாம் இந்த மாதிரி நிறைய நாட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் டெல்லியில் வந்து நான் தாஜ்மஹால் பார்த்துருக்கேன் அப்புறோம் டெல்லியில் வந்து குதுப் மினார் ரொம்ப ஃபேமஸுன்னு சொன்னாங்க அது ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்கெல்லாம் போய் அப்புறம் ரெட்ஃபோர்ட் பார்த்துருக்கோம் அப்புறோம் நெக்ஸ்ட் பேங்க்ளூர் கர்நாடகாவில் வந்து பன்னார்கட்டா அங்கெல்லாம் வந்து இது கப்பன் பார்க் அதெலாம் இருக்குது நிறைய பெங்களூரில் வந்து சுற்றிப் பார்க்க விஷயங்கள்லாம் இருக்குது எனக்கு அது ஒரு அந்த பயணம் வந்து ரொம்ப பாஸிட்டிவ் இதாக கொடுத்துச்சு எனக்கு நல்ல இதாக இருந்துச்சு சுற்றிப் பார்க்கறத்துக்கு